ஹலோ சார் நந்தகுமார் சாருங்களா நான் இந்தமாதிரி பாலாஜி பேசுகிறேன் சார் எனக்கு வந்து லோன் வேணும் சார் ஹோம் லோன் தான் சார் நான் ஹச்சிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நான் ஒரு ஃபோர் இ ஃபோர் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓ எனக்கு ஒரு ஒரு ஃபோர் லேக்ஸ் அந்தமாதிரி இல்லை சார் டூ இயர்ஸ் வரைக்கும் நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன் அந்த இடத்துல தான் கட்ட போகிறேன் வீடு ஆமாம் சார் ஆமாம் சார் எனக்கு அதே அதே பேங்க்கில் தான் சார் சேல்ரி ஏறுது இது ஆமாம்

இல்லை சார் அந்தமாதிரிலாம் எதுவும் இல்லை சார்

ஓகே சார்

ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ

ஓகே சார் எஸ் தேங்க் யூ சார்